மத முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்னு எங்கள் ஏரியாவில் பார்த்தாகா எங்கள் ஊர்லேயே ஒரு பெரிய சர்ச் இருக்குது அந்த சர்ச் எங்கே இருக்குதுனா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் செஞ்சி வட்டம் அணிலாளி அப்படின்ற கிராமத்தில் தான் இருக்குது இவ்வளோ பெரிய கோவில்லு இந்த கோவில் வரத்துக்கே நிறைய ஹிஸ்டரி இருக்குது இந்த கோவில் வந்துட்டு எங்கள் ஊரில் பக்கத்தில் ஃபர்ஸ்ட் வர மாதிரி இருந்து தான் அப்போது வந்து செலை வந்து மாதிரி எங்கள் ஊர்லேயே நின்றதுனால அந்த கோவில் வந்து கட்டப்பட்டது அது யாரால் கட்டப்பட்டதுன்னால் ஃபாதர்ஸ் இருக்காங்கள் இல்லைங்களா அவங்களோடய போர்ட் விற்றுட்டு தான் அவங்க வந்து ஃபாரின் போயிட்டு வந்தவங்க அவங்களோடய கப்பலே விற்றுட்டு அந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க அவ்வளோ பெரிய கோவில் அது நம்மளோடய மேப்லையே தெரியும் அந்த கோவில் பிளஸ் கூரியில் போட்டுருப்பாங்கள் அந்த காளி படம் கூட எடுத்துருக்காங்கள் எங்களோடய கோவிலில் ஃபுல் மூவியே இங்கே தான் எடுத்துருக்காங்கள் ஏறக்குறைய வேளாங்கண்ணி சர்ச் ஹைட் இருக்குது எங்கள் கோவில் இதில் என்ன சடங்குகள் நடக்குது பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை ஆனால் வந்து டெய்லி வந்து மாஸ் இருக்கும் ரொம்பவும் கிராண்டாக நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னாக்கா கிறிஸ்மஸ் தான் வந்து ரொம்ப கிராண்டாக நடக்குது கிறிஸ்துமஸ் அந்த அண்ட் ஈஸ்டர் வந்து நல்லா நடக்குது கிறிஸ்மஸ்க்கு வந்து நாங்கள் பயங்கரமாக பிரிப்பேர் ஆகுவோம் குடில்லா கட்டுவோம் அந்த மாதிரி நிறைய விஷயல்லாம் இருக்குது முக்கியமான அம்சங்கள்னா வந்து இங்கே வந்து நிறைய பேரு வந்து வேண்டிட்டு போவாங்க எங்கள் ஊர்லலேருந்து மட்டும் இல்லை பக்கத்து ஊர்லலாம் வந்து நிறைய பேர் வேண்டிகிட்டு போவாங்க இங்கே வேண்டுனா நடக்காத விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் வந்ட்டு இங்கே வேண்டிகிட்டு போவாங்க